வணக்கம் சார் ஓலா கேபா நான் திருவாரூர்லேருந்து பேசுறேன் சார் ஆமாம் சார் நாங்கள் ஒரு பத்து பேர் சமயபுரம் கோவிலுக்கு போகிறோம் அ பத்து பேர் தான் ஃபேம்லியாக போகிறோம் அங்கேருந்து கல்லணை பக்கத்திலருக்க வெக்காளி கோவில் பக்கம் சேலத்துக்கிட்டே ஒரு கோயிலிருக்கு அங்கே போகிறோம் அதுவும் கேபில் போகலான்னு பார்த்தோம் உங்கள் கேபில் ஆஃபர் போட்டுருந்திங்க ஆமாம் ஆஃபர் என்னென்னா அஞ்சு பேருக்கு மேலே வந்தால் ஐம்பது பர்சண்டேஜ் டிஸ்கவுன்ட்டுன்னு போட்டுருந்திங்க ம் ஆமாம் ஃபுட்டு இதல்லாம் நீங்கள் வாட்ரு பாட்டில் ஃபுட்டு இதலாம் நீங்கள் ஃப்ரீயாக தரீங்கன்னு போட்டுருந்திங்க சார்ஜ் கிடையாதுன்னு ம் ஆமாம் எவ்வளோ சார் சார்ஜ் ஓ நீங்கள் அதிகமாக சொல்கிறா மாதிரி இருக்குது நான் ஏற்கனவே உங்கள் கேபை நான் புக் பண்ணியிருக்கேன் ஒருமுறை சபரிமலை கோவிலுக்கு போகும்போது கூட உங்கள் கேபில் தான் நாங்கள் போய்ருக்கோம் அப்போ சபரிமலைக்கு எங்களுக்கு நீங்கள் கம்மியாக தான் சொன்னீங்க இப்போ நீங்கள் ஆஃபர் கூட போட்டுருக்கீங்க அந்த ஆஃபர் லெஸ் பண்ணி இவ்வளோ தான் இவ்வளோ பணம் கொடுக்குணுமா சார் ஒரு ஆளுக்கு எவ்வளோ நீங்கள் பே பண்ண ஒரு ஆளுக்கு நீங்கள் எவ்வளோ சொல்விங்க சார் நீங்கள் வழக்கத்தை விட இப்போ அதிகமாக சொல்கிறிங்க நீங்கள் ஆஃபர் போட்டதனால அதிகமாக சொல்கிறிங்களா என்னென்னு தெரில நான் உங்கள் கேபில் அடிக்கடி நான் வந்திருக்கேன் நான் ஒரு ஏழு முறைனாச்சும் கேபில் வந்திருக்கேன் உங்கள் இதில் பார்த்தா கூட தெரியும் நீங்கள் டவுட்டாருந்துதுனா உங்கள் இதில் பாருங்கள் கேபுக்குள்ளே போய் பாருங்கள் என் பேரோட இருக்கும் நான் ஏழு முறை வந்திருக்கேன் அதுவும் லாங் டிரிப் தான் வந்துருக்கேன் இப்போ ரீசெண்ட்டாக கூட வேளாங்கண்ணி கூட போனோம் உங்கள் கேபில் தான் நான் போனே நியாபகமிருக்கா

சார் உங்கள் இது புரியுது சார் எங்கள் இதையும் இது பண்ணிக்கங்க நாங்கள் பத்து பேர் ஃபேமலியாக வர்றோம் உங்களை இப்போ நான் உங்களை நம்பி தானே வர்றோம் நீங்கள் தானே அழைச்சிட்டு போகிறீங்க நம்பிக்கையில் தானே வர்றோம் நீங்கள் கொஞ்சம் மையினஸ் லெஸ் பண்ணிக்கங்க அதுக்கு நாங்கள் ரெகுலராக உங்கக்கிட்டே தானே வந்துட்டுருக்கோம் கேபு இப்போ நாங்கள் வேறு கேப் புக் பண்ணுறோமா இப்போ எவ்வளோ கேபிருக்கு நிறையா ஆஃபரும் இருக்குது நான் ஏன் உங்களை தேடி உங்களை தேடி வர்றோம் உங்கக்கூட உங்கள் கிட்டே வந்திருக்கோம் அதனால் செரின்னு சொல்லிவிட்டு உங்கள தேடி வர்றோம் ம் இன்னு கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள் சார் நாங்கள் பத்து பேர் பத்து பேர் பன்னெண்டு பேர் கிட்டத்தட்ட வருவோம் இப்போதிக்கு பத்து பேர் இன்னும் ரெண்டு பசங்க வருவாங்க பன்னெண்டு பேர் வருவோம் ம் ஆமாம்

ஓகே சார் ஓகே ஓகே சார் அந்த ஆஃபர் சேர்த்து தானே சொல்கிறிங்க ஃபுட்டும் ஃபிரீ தானே சார் ஓகே சார் ஓகே சார் ம் ரொம்ப நன்றி சார்